ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஆறுநூற்று எழுவத்தி எட்டு எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஒம்பது லட்சத்து எழுவத்தி எட்டாயிரத்து ஏழுநூத்தி எண்பத்தி ஒம்பது